இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிற கேம்ஸ் அப்படின் பார்த்தோன்னா நிறையாவே இருக்குது ஃபஸ்ட் ஒன் வந்து கோகோ சொல்லலாம் கபடி அதுக்கப்புறம் வந்து குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அதுக்கப்புறம் வந்து ஷெட்டில் செஸ் கேரம் இந்த மாதிரி இருக்க நிறையா கேம்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வந்து விளாட முடியும் இதை வந்து விளாட்றதுனால ரொம்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸோடு அஃபெக்ட் போட்டு அவங்க விளையாடி அவங்க வின் பண்ணுறது அதை அவங்களுக்காக ஒரு சின்ன ஹேப்பினஸ்ஸை வந்து கொடுக்கும்